ஹலோ ஆ ஹலோ வின்சன் ஸ்டூடியோ மேடம் சொல்லுங்கள் ஆ என்றைக்கி மேடம் என்றைக்கி டேட்டு ஃபஸ்ட்டா வெட்டிங்கா ஓகே உள்ளூர்லேயா வெளியூர்லேயா

ஓகே ஓகே ஓகே மேடம் ஓகே எந்தமாதிரி நீங்கள் கேட்குறீங்க எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணும் அந்தமாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா இப்போ ஃபோட்டோஸ்னால் எப்படி நீங்கள் ஆல்பம் மாதிரி கேட்குறீங்களா இல்லை வெறுமனையே ஃபோட்டோ மட்டும் போதும் ஆ ரெண்டு ரெண்டும் கவர் ஆகிற மாதிரி வேணுமா ஓகே ஓகே ஆமாம் ஹெச்டி தான் இல்லை நீங்கள் வந்து இப்போது ஃபங்க்ஷன் வந்து டைமிங் சொல்லுங்கள் ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ அங்கிருந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணணும் அப்போ காலையில் காலையில் உள்ளதுலேருந்து ஈவினிங் வரை கவர் பண்ணணுமா இல்லை எப்படி இல்லை ஒன்லி ரிஷப்ஷன் மட்டும் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி பார்க்கணுமா ஆ சரி மேடம்

ஓகே ஓகே ஆ சரி மேடம் சரி மேடம் சரி நான் ஓகே ஓகே அப்போ த்ரீ ஒரு மூணு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வருமா மேடம் ம் ஓகே நீங்கள் அமௌண்ட்டு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அது மூணு நாளுங்குறது வந்து கொ கொஞ்சம் தூரமாக இருக்குது பார்த்துக்கோங்க வித்து எங்கள்கிட்ட அமௌண்டு கேலரிட்டி வந்து கொஞ்சம் க்ளியராக இருக்கும் நாங்கெல்லாம் பெட்டராக பண்ணிக்கொடுக்குணும்னு நினைப்போம் டிஃப்ரெண்ட் ஷார்ட்ஸ் எடுக்க வைப்போம் ட்ரை பண்ணுவோம் ஸோ அதனால் அது ஆ கண்டிப்பாக மேடம் கண்டிப்பாக நான் செண்ட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னென்னால் எங்களோடய பேக்கேஜெல்லாம் ஒரு தனித்தனியாக வச்சுருக்குறோம் உங்களுக்கு அந்த காம்போ பேக்கேஜி ஒரு ஸ்லாட் வச்சுருக்கோம் அந்த ஸ்லாட்டு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன் அதை பாருங்க அதில் உங்களுக்கு எது பெட்ராக இருக்கும்னு பார்த்துட்டு அதில் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் அந்த ஆப்ஷன் படி நாங்கள் உங்களுக்கு எடுத்துதர்றோம் சரியா சரியா எனக்கு ஒரு தடவை ஒரு த அட்வான்ஸ் ஆமாங்க மேடம் ஃபஸ்ட்டே பே பண்ணுற மாதிரி இருக்கும் நான் அது எவ்வளோன்னு சொல்லி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் அந்த ஸ்லாட் ஸ்லாட்டு வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அதில் செக் பண்ணிட்டு எனக்கு என்னென்று சொல்லுங்கள் மேடம் அதுப்போக இப்போது சப்போஸ் நீங்கள் நான் மறந்துவிட்டேன்னாலும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஞாபகப்படுத்துங்கள் அந்த ஃபங்க்ஷன் வர ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே ஏன்னால் ப்ளான் பண்ணணும் சப்போஸ் நான் வேறு வேறு வேலையில் இருப்பேன் அதனால் தான் சொல்ல வரேன் சரியா சரி சிஸ்டர் சரி சிஸ்டர் சரி ஓகே சிஸ்டர் ஓகே ஓகே